எங்கள் வீட்டில் மாடு வச்சியிருக்கோம் நாய் வச்சியிருக்கோம் மாட்டுக்குன்னு தனியாக கொட்டகைலான் கட்டி வச்சியிருக்கோம் மாட்டை நல்லா வாரத்தில் ரெண்ட் நாள் குளிப்பாட்டி குங்குமம் சந்தனம் எல்லாமே வச்சு மாட்டை நல்ல முறையில பயன்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுக்கறோம் அதேமாதிரி எங்கள் வீட்டில் நாய்களும் வச்சியிருக்கோம் நாயை தினோம் குளிப்பாட்டி குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு நாயவும் சிறந்த முறையில் பராமரித்து கொண்டு வருகிறோம் நாயை வந்து எங்களோடதான் தூங்க வச்சுப்போம் நாயை நல்லா சுத்தமாக வச்சுப்போம் நாய் உடம்புல எந்த ஒரு டெஸ்ட் இருந்தாலும் ஹாஸ்ப்பிட்டலில் கூட்டி போய் ஊசி போட்டுப்போம் மருந்து கொடுத்துப்போம் எங்கள் வீட்டில் நாய் எப்போதுமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நாய்க்கு தனியாக ஒரு கூண்டு மாதிரி அடைச்சி அதுலதான் நாயை வளர்த்து வச்சியிருப்போம் நாய் வளர்க்குறது ஆடு மாடு வளர்க்குறதலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு மிகவும் பிடித்தமானது பாரம்பரியமான ஒன்றாக நாய் வளர்க்குறது